எல்லாரும் வீட்டில் சாமி கும்புடுறதுக்காக நிறைய சாமி படங்களையும் சிலைகளும் வச்சி கும்பிடுவோம் கும்பிடுவோம் கும்பிட்டுட்டு இருக்கோம் அதுக்கு ப அப்படி பார்க்குறப்போ சாமிக்கு ஃபோட்டோவை பார்த்திங்னா அது நம்ம கடையில் வாங்கி வச்சி சாமி கும்பிடுட்றோம் இதே வந்து நிறைய எனக்கு தெரிஞ்சு நானே வந்து நிறைய இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டைமில் சாமி கும்புடுற பெஸ்ட்டிவல் விநாயகர் சதுர்த்தி ஆடி பெருக்கு அந்த மாதிரி டைமில் எல்லாம் சிலைகள வந்து நானே நாங்களே கை கையால் களிமண்ணு எடுத்து மொதல் நாளே ஈர களிமண்ணை எடுத்து அதில் விநாயகர் எஸ்பெஷலி விநாயகர் சிலைய வந்து அழகாக விநாயகர் சிலை மாதிரியே கையாலையே செஞ்சு புடிச்சி அதோடய தும்பிக்கை அப்புறம் கண்ணு வைக்கிறதுக்கு தனியா சின்ன ஒரு செடியில் இருந்து ஒரு விதை இருக்கும் அதை எடுத்து கண்ணு மாதிரி வச்சி அதோடய துதி தும்பிக்கையை அழகாக வச்சி ரெண்டு காதையும் நல்லா அழகாக அதே மாதிரி செஞ்சு உடம்பு வயிறு எல்லாம் விநாயகரோடய அழகா ஒரு உருவத்தையே சிலையா செஞ்சி அதை ஃபுல்லாக அன்றைக்கு ஃபுல்லாவே காய வச்சு மறு நாள் வந்து நல்லா காஞ்சிருக்கும் அந்த காஞ்ச சிலையில பூவெல்லாம் வச்சி பூவெல்லாம் தூவி அதை வழிப்படுகிறப்போ அதோடு நம்ம உருவாக்கின சிலைய வச்சி வழிப்படுகிறப்ப அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியையும் அந்த கடவுளோடய அருளையும் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒரு உணர்வு நம்மளுக்கு வரும் அதே மாதிரி நெறைய இப்போ விநாயகர் சதுர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா அது அன்றைக்கு வந்து கையாலேயே கொஞ்சம் பெரிய விநாயகர் சிலைய வந்து களிமண்ணை கரைகிற மாதிரி மண்ணால் செஞ்சி அதை பூஜை செஞ்சி அதுக்கு அப்புறம் அதை கரைக்கிற கரைக்கிறோம் அந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறது ஸோ அந்த மாதிரி கடவுளோடய சிலைகள உருவாக்கிறப்போ நம்மளுக்கு வந்து நம்மளே செஞ்சி நம்ம சாமி கும்புடுறோ விநா வழிப்படுறோங்குறப்போ அது ஒரு தனி நிம்மதியும் அந்த சந்தோஷத்தையும் ஆனந்தையும் ஆனந்தந்தையும் கண்டிப்பாக கொடுக்கும்